ஹலோ

ஹலோ ஜமுனா மிஸ்ஸுங்களா மேம் நான் பிரணித்தா அவங்க அம்மா பேசுகிறேன் மேம் பாப்பாவுக்கு நாளைக்கு ஒரு லீவ் வேணும் நாளைக்கு மட்டும் லீவ் தரீங்களா இல்லை மேம் நாளைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் நாங்கள் அதுக்கு போயே ஆகணும் அதனால்தான் கேட்டேன் ம் ம் ஆ ஆ சரிங்க மேம் மேம் பாப்பா எப்படி மேம் படிக்கிறாங்க சரி மேம் ஏதாவது ட்யூசன் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா இல்லை நீங்களே சொல்லி தருவீங்களா சரிங்க மேம் சரிங்க பாப்பா உடைய ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருக்குதுங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா அது அதுக்கு அமௌண்டு எவ்வளோ மேம் ஆகும்

அதோடய கம்மியாக இருக்காதுங்களா நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன் கம்மியாக வருங்களா என்னனுட்டு சரிங்க மேம் சரி நீங்கள் கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறீங்களா நான் அதுக்கு ஏத்தாமாதிரி பாப்பாவை க்ளாஸுக்கு அனுப்பிச்சுட்றேன் ஹவர்லாம் டைமிங்லாம் க்ளாஸுக்கு இல்லை மேம் மார்னிங் முடியாது வேணா ஈவினிங் வேணா பார்க்கலாம் சரிங்க மேம் இது கா இது மார்னிங் வந்து வே வீட்டு வேலை செஞ்சிட்டு பாப்பாவை ஸ்கூல் கிளப்பிட்டுதான் டைமிங் கரெட்டாக இருக்கும் மார்னிங் வேணா பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துச்சின்னால் அப்படியே ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்றேன் கரெக்டா இருக்கும் வேணா மார்னிங் வேணா பேசுங்கள்

ஆ ஆ சரிங்க மேம் ம் சரி தேங்க் யூ மேம்